எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்கும் ஆனால் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதையே தொழிலாக வச்சுக்கிறது அப்படிங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை தேர்ந்தும் எடுக்கலை இன்றைய காலகட்டத்தில் வந்து திருமண புகைப்படம் எடுக்கிறது எடுக்கிறது வந்து முந்தைய காலத்திலலாம் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோதான் ஒரு கல்யாணத்துக்கே ஒரு பத்து ஃபோட்டோ கிட்டக்கதான் இருக்கும் இப்போ வந்து சும்மா சும்மா நினச்ச நேரத்திலலாம் ஃபோட்டோ எடுக்கிறது அதனாலே ஒரு சில ஃபோட்டோ வந்து நல்லா மெம்மரபுலாக இருக்கும் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் பாருங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோன்னு சொல்லிக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிறத விட அந்த காலத்தில் வந்து குறைஞ்ச ஃபோட்டோ எடுத்தது நல்லாருந்துச்சு